மனிதர்கள் பெரும்பாலும் வேலை செய்வது வந்து வேளாண்மை துறைதான் இன்னும் குறிப்பாக சொல்லலை விவசாயம் இந்த விவசாயத்தை வந்து மழை பெய்யவில்லை என்றாலும் பிரச்சனை தான் அதிகமான மழை வந்தாலும் பிரச்சனை தான் இருக்குது அதனால மக்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது அதனால ஒவ்வொரு ம குடியிருக்கயே பிரச்சினையாக இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது மழை வரலையே அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மழையானது பெரிய வெள்ளமாக மாறி இருக்கின்ற பயிர்களெலாம் நாசம் செஞ்சு மக்களுக்கு பெரிய இழப்பை அவர்கள் போட்ட சே பயிர்களும் நாசமாகி பணச்செலவு விரயச்செலவு எல்லாமே அவங்க செலவாகும்பொழுது அவர்களுடைய துன்பங்கள்தான் அதிகமாகுதேவொசரம் அதுகளுக்கு வருமானம் வாழ்க்கை உ வே வாழ்க்கையான உயர்வதற்கு வழி இல்லாமல் போயிடுது ஆகையால் நிறைய சவால்கள் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இடையூறுன் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது புயல்கள்லாம் வந்துருச்சினாக்க ஒரே அடியாக அந்த பயிர்களை நாசம் செய்கிறதனால மக்கள் வெளியில வரமுடியாத அளவுக்கு எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அதனால அந்த வேளாண் துறையில் பொறுத்தவரைக்கும் நல்லா பயிர்கள் செய்கின்றபொழுது குறித்த காலத்தில் அந்த பயிர்களுக்கான மழை பொழியவேண்டும் நீர் கிடைக்கவேண்டும் கட்டுப்பாடு இல்லாத உரங்கள் கிடைக்கும்பொழுது நமக்கு ஓரளவு அதை அந்த விவசாயத்தை செய்து பயிர்களை சரியான முறையில் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஆனால் அதையே அந்த நேரத்தில் நம்ம பெரும் வெள்ளங்களாக ஏற்படுகின்றபொழுது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் பயிர்கள் சேதம் அடைந்து மக்கள் அல்லல்படுகின்ற ஒரு அவலநிலை ஏற்படுகிறது